நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூணுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியா சைட்டில் இப்போது வந்து பார்த்திங்கனா வந்து இப்போது ஃபேஸ்புக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து அதில் வந்து நியூஸ் ஃபீட் பண்ணுவோம் லைக் என்னன்ன மாதிரி நியூஸ் இருக்குது கரெண்ட்லி என்னென்ன அப்டேட் போயிட்டு இருக்குது அப்புறம் வந்து வீடியோஸ் லைக் என்டர்டைமென்ட் வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் பார்ப்போம் இதுவே ட்விட்டர் ட்விட்டரை வந்து நான் ஹாண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் வந்து ஒரு இந்தியன் செலிப்ரிட்டிஸ் அதுக்கு கிரிக்கெட்டர்ஸ் பாலிவுட் செலிபிரிட்டிஸ் அதேமாதிரி அத்லெட் வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்கிற அத்லெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதேமாதிரி கிரிக்கெட்டர்ஸ் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் மொத்தம் வந்து நான் வந்து டுவீட்டரில் பார்த்திங்கனா வந்து நிறைய பேர்த்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபாலோ பண்ணுற யாராருனு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டு இருப்பாங்க லைக் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்கள வந்து நான் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ட்விட்டரில் பெரிசா வந்து நான் வந்து ட்விட்டரை ட்விட்லாம் பண்ணிணது இல்லை லைக் என்னோடய நான் வந்து யாரை ஃபாலோ பண்றேன் என்ன ட்விட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தின்னா எலான் மஸ்க் வந்து என்ன ரீசெண்டாக ட்விட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தின்னா ஸ்டோரி லைக் இப்ப வந்து விராட் கோலி வந்து ஒரு ட்விட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து என்ன மாதிரி ட்விட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுவேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் நான் வந்து ரீல்ஸ் மட்டும் பார்ப்பேன் இதுதான் இன்ஸ்டாகிராம்ஸில் நான் பார்க்கறது இந்த மூணுலையுமே எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தின்னா வந்து நியூஸ் ஃபீட் பண்ணுறது தான் கரெண்ட்லி என்ன அப்டேட் போய்ட்டு இருக்கு என்ன மாதிரி வீடியோ போய்ட்டு இருக்கு என்ன மாதிரி ரீல்ஸ் கரெண்ட்லி ட்ரெண்டாயிட்டு இருக்கு அதை பார்ப்பேன் பிடிக்காத விஷயோம்ங்கறது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அடிக்ட் அடிக்ட்டாக இருக்கிறது லைக் எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் டுவிட்ரு இன்ஸ்டாகிராம் இந்த மூணுலையும் வந்து அடிக்ட் இருக்காங்க அடிக்ட்டாக இருக்காங்க இதுதான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் அதேமாதிரி வந்து நெகட்டிவிட்டி இதில் அந்த மூணுலையும் பார்த்திங்கனா வந்து பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இதுதான் எனக்கு வந்து இந்த மூணு சமூக ஊடகத்தில் பிடிக்காத விஷயம்